நாங்கள் வந்து எங்கள் எங்கள் வீட்டில் வந்து செடி வளர்க்குறோம் அதில் வந்து பூச்சி வராமல் இருக்குகிறதுக்கு என்ன பண்ணுறன்னா பூச்சிக்கொல்லி மருந்தை கொண்டு போயிட்டு நாங்கள் செடியில் வந்து அடிப்போம் அப்புறம் வந்து செடி நல்லா வளரத்துக்கு சாணமோ அதாவது காய்கறிகளை எரித்து இ இலைகளை எல்லாம் எரித்து அதோட சாம்பலை வந்து செடிக்கீழே போட்டு அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சிக்கிட்டு செடியும் நல்லா வளரணும் பூச்சியும் வந்து வராமல் இருக்குகிறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்போம் சாணம் அதை வந்து தண்ணி தெளித்து சாணத்தை கரைச்சி அதை வந்து செடியில் தண்ணி தெளிப்போம் ஏன்னா சாணத்தில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கு